தோட்டத்தில் பூக்கள் செடிகளும் அதிகமாக வச்சிருக்கேன் மல்லிகைப்பூ ரோஜாப்பூ பட் ரோஜா சிவந்தியப்பூ துலுக்க சிவந்திப்பூ செம்பருத்திப்பூ டிசம்பர் இதெல்லாம் நிறையா நிறையா வச்சிருக்கேன் சின்ன குழந்தைகளுக்குலாம் பறித்து கொடுத்து அவங்க தலையில் வச்சிக்க சொல்லுவேன் நானும் தலையில் வச்சிக்குவேன் சாமிக்கும் போடுவேன் மிச்சம் அதிகம் பூத்தத்துனால் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சந்தையிலேயும் விற்றுருக்கேன் காசு கிடைக்கிது இதனால பூக்களால் எனக்கு கொஞ்சம் பயன் தருது அதனால நான் அதிக பூச்செடிய பயன்படுத்திருக்கேன் பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வாழைப் பழம் கொய்யாப் பழம் மாதுளம் பழம் எல்லாம் பயிர் பண்ணி வச்சிருக்கேன் வாழ வாழப் பழத்தை கொண்டு எல்லாம் நிறையா பேருக்கு கொடுப்பேன் நானும் தின்பேன் கொய்யாப் பழமும் எல்லாருக்கும் கொடுப்பேன் நானும் தின்பேன் வாழ வாழப் பழத்தையும் கொய்யாப் பழத்தையும் எடுத்துகிட்டு சந்தைக்குக் கொண்டு போய் விற்றுட்டு வருவேன் எங்கள் ஊரு வெளிக்கும் நான் எடுத்துகிட்டு போவேன் எனக்கு ரொம்ப அது பயன்படுது அதனால நான் வாழைப் பழமும் கொய்யாப் பழமும் மாதுளம் பழம் முந்திரி பழம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப உபயோகப்படுகிறத்துனால அதை நான் வளர்த்து தோட்டக்கலையை எனக்கு பயன்படுத்திக்கிறேன்